ஹலோ சார் சொல்லுங்கள் சார் சாம்சங் கம்ப்யூட்டர் சென்டர் சென்டர் சார் சொல்லுங்கள் ஓகே சார் என்ன என்ன ப்ராப்ளம் சார் அது அதில் ஓகே ஓகே சார் ஓகே சார் மானிட்ரில் வந்து உங்களுக்கு டிம்மாக தெரியுது அப்படின்னா அப்போ பவர் சப்ளை சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் சார் அப்போ அதில் மானிட்ருக்கு அடாப்ட்ருமாதிரி ஒன்று கொடுத்துருப்போம் சார்ஜர் பின்னுமாதிரி சைட்டில் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க வேணா எப்போ ஃப்ரீயாக இருப்பிங்களோ அப்போ வந்து அடாப்டர் எடுத்துகிட்டு வாங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு வாரண்ட்டி இருந்ததுன்னா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் அடுத்தது வந்து சிபியுவில வந்து எதாவது பீப் சவுண்டுமாதிரி எதாவது வருதுங்களா இல்லை எப்படி சிபியுவில என்ன ப்ராப்ளம் ம என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு போர்ட் இருக்கும் பின்னாடி நாலு போர்ட் இருக்கும் சார் நீங்கள் பின்னாடி சொருவி பார்த்திங்களா முன்னாடிதான் சொருவுனிங்களா சரிங்க சார் அப்போ வந்து சரிங்க சார் நீங்கள் அப்போ சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் சரி பண்ணி தரோம் வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கா சார் சரிங்க சார் அதான் அதில் ட்ரைவர் இன்ஸ்டாவில் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கனெக்ட் பண்ணி நெட்லாம் கனெக்ட் ஆகுதுங்களா

சரி சரிங்க சார் ஓகே சார் இந்த இது தான் பின்னு சொருவுறது இந்த மானிட்ரு ப்ராப்ளம் தான் ஆ ஆ ஆ சிபியுவில சவுண்டு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை சார் ஜஸ்ட்டு அந்த ரேமு கொஞ்சம் டீம் நெட்டு போட்டா சரியாயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சரி பண்ணி கொடுத்துர்றேன் சார் ஓகே சார் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் உங்களோட அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க நான் உங்களுக்கு சர்விஸ்க்கு வீட்டுக்கே ஆள் அனுப்புகிறேன் ஓகே சார் தேங்க் யூ